ஆயுத பூஜைக்கு நான் வந்துட்டு பிள்ளையார் செஞ்சுருக்கேன் அதாவது களிமண் க்ளே களிமண் எடுத்து எங்கள் ஊர் வயல் பகுதிகளெலாம் வந்து நிறைய களிமண்ணெலாம் கிடைக்கும் அந்த களிமண்ணை எடுத்து ஆயுத பூஜை ஒவ்வொரு வருஷம் ஆயுத பூஜைக்கும் நானே எனது கையாலேயே வந்து அந்த பிள்ளையார் செஞ்சு அந்த மூணு நாள் அதுக்கு பூஜை செஞ்சு இங்கே எங்கள் ஊர் வந்துட்டு ஆறு காவேரிக்கரை நதியோரம் இருக்கிற ஆறு வந்துட்டு பெரிய ஆறு இருக்குது அந்த ஆத்தில் கொண்டுபோய் கரைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மத நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு அதாவது பொங்கல் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் அந்த சட்டி பானை செய்யறது களிமண்ணால் அதை செஞ்சு அதில் வந்து பொங்கல் செய்யறது அந்தமாதிரி பொங்கல் அதில் நாங்கள் வந்து பொங்கல் விடுறது அந்தமாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய நிறைய பண்ணியிருக்கோம் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது களிமண்ணால் அந்த நிறைய இதெலாம் செய்யறது வாகனம் செய்யறது அப்புறம் வந்துட்டு டிராக்டர் செய்யறது இதைமாரி நிறைய செய்வோம் நாங்கள் யூஷ்வலி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த சட்டி பானை செய்யறதுதான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை செஞ்சு அதை வந்துட்டு மண்ணில் வந்துட்டு மண்ணால் செஞ்சு அத வெயிலில் காயவச்சு அதில் வந்து சமைப்போம் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து அதில் சமைச்சி சாப்புட்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய புது அனுபவமாகவும் இருக்கும் அதை பண்டிகைக்கு அதாவது ஆயுத பூஜைக்கு வந்து பிள்ளையார் செய்யறது அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் என் என்னோடய கையாலையே நான் வந்துட்டு பிள்ளையார் செஞ்சு அதை வந்துட்டு ஆற்றுல கரைக்கிறது வந்து ஒவ்வொரு வருடமும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த ஃபெஸ்ட்டிவல் எங்களுக்கு